தமிழர்களுடைய வீர விளையாட்டுன்னு பார்த்திங்கன்னா சிலம்பம் கத்திச்சண்டை அடிவரிசை குஸ்தி அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு மாட்டு வண்டி ரேஸு இதெல்லாம் தமிழருடைய வீர விளையாட்டுகள் தான் குறிஞ்சி பார்த்திங்கன்னா மலைவாழ் மக்களுயுடைய மலை வாக்கில் மலைவாழ் வந்து மக்கள் வாழ்ற இடம் தான் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த மக்களும் வாழ்றது அவங்க வந்து வேட்டையாடுறது தேன் எடுக்கறது இந்த மாதிரியான வேலைகள் தான் அவங்க செய்வாங்க மற்றபடி முல்லை வந்து காடுகள் நிறைந்த இடத்தை தான் நம்ம வந்து முல்லை அப்படின்னு சொல்லுறோம் அங்கே வந்து அப்போ காட்டு வாசிகள் இருந்தாங்க இப்போவும் காட்டில வந்து அந்த மக்கள் இருக்காங்க அவங்க விறகு பொருக்கறது இது வ சின்ன சின்ன வேட்டையாடுதல் இதெல்லாம் செஞ்சிக்கிட்டுருந்தாங்க இப்போ அதையும் தான் அரசாங்கம் தடை செஞ்சி வச்சிருக்கு மருதங்கிறது

நெய்தல்ங்கிறது கடல் சார்ந்தது மீன் பிடிக்கிறது போடல போய் மீன் பிடிச்சிக்கிட்டு வர்றது அவங்களுடைய வேலை அது தான் பாலைங்கிறது நம்மளுக்கு தெ தெரியாதது பாலைவனம் பாலைவனத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு நம்பளுக்கு தெரியாது ஆனால் அங்கே ஒட்டகம் நிறையா இருக்கும் ஒட்டகம் வளர்க்கறாங்க அவங்க வந்து குடித்தண்ணீருக்கு கஷ்ட்டப்பட்டு அந்த குடித்தண்ணீரை வந்து எவ்வளவு கம்மி போ குறைவாக செலவு பண்ணணும் அப்பிடிங்கிறதை வந்து அவங்க வந்து கடைபிடிச்சிக்கிட்டுருக்காங்க அதை வந்து நம்ம நகரத்துலையும் கடைபிடிச்சம்னா நகரம் நல்லா இருக்கும்